நான் க கறி கடைக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து கறி வந்து இருபத்தி அஞ்சு கிலோ வேணும் இல்லை நீங்கள் என்னா வெலை சொல்கிறிங்க சொல்லுங்கள் அப்படி நாங்கள் நிறைய இருபத்தி அஞ்சு கிலோ ஆர்ட்ரு பண்ணுறோம் இல்லையா இரநூத்தி ஐம்பது ருபாய்க்கு தேவையில்லை எங்களுக்கு இரநூறுபாய்க்கு கொடுங்களேன் ஆமாம் எங்களுக்கு இருபத்தி அஞ்சு கிலோ கறி கம்மி காசுக்கு இரநூறுபாய்க்கு கம்மியாக காசு போட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க எங்கள் ம் சரிங்க